ஹலோ நாங்கள் நாங்கள் திருப்பத்தூர்லிருந்து பேசுகிறேங்க சார் ஆதவன் ஹோல்ஸ் கடைங்களா ட்ரெஸ் கலெக்ஷனெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்குது நாங்கள் புதுசாக இன்னும் டூ டேஸ்சில் ட்ரெஸ் கடை ஓப்பன் பண்ணுறோங்க சார் உங்கள் கடையில் வந்து கலெக்ஷன் பார்க்கலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்டு இந்த நம்பர் கொடுத்தாங்க அவங்க சொன்னாங்க இந்த ஆதவன் ஹோல்ஸ் கடையில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷனெல்லாம் அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் என்னென்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லுங்களேன்

சாரீஸ் தான் பார்க்கணும் அதிகமாக நம்ம அந்த குட்டி ப குட்டி பசங்களோடய ட்ரெஸ்ஸுங்களாம் பார்க்கணும் ஃப்ராக்குங்க கேர்ள் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும் ஆஃபரில் எதாவது இருக்குதுங்களா பல்க் பல்க்காதான் எடுப்போம் இன்னைக்கு ஈவினிங்கே வரட்டுங்களா எத்தனை மணி வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும் நைட் எட்டு மணி வரைங்களா சரிங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் நாங்கள் கலெக்ஷனெல்லாம் பார்த்துட்டு அப்போவே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆ சரி ஓகேங்க வரேங்க